எனக்கு தெரிந்த விளையாட்டு வீரர்கள் பீடி உஷா அவர்கள் பிவி சிந்து அவர்கள் பீடி உஷா அவர்கள் வந்து நாலு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிருக்குறாங்க ஏழு சில்வர் மெடல் வாங்கிருக்குறாங்க இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் பெருமை தேடி தந்துருக்குறாங்க அவங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துற மாதிரி பீடி உஷா அவர்கள் மாதிரியும் பிவி சிந்து மாதிரி அவர்களும் அவங்களை மாதிரியும் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தி கொடுக்குற மாதிரி யார் வந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்தியாவுக்குமே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான்